நீங்கள் வந்து என்ன என்ன வெ வெ வெதைச்சிருக்கீங்க வெஜிட்டபுள்ஸ்ஸு எனக்கு காய்கறிகள் எல்லாமே வேணும் அது என எனக்கு வந்து இயற்கை முறையான காய்கறிகள்தான் வேணும் இந்த செயற்கை உரம் போட்டதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை ஆ ஓகே மே ஓகே மேடம் எனக்கு வந்து அதிக நாள் ஸ்டோர் பண்ணி நான் வந்து ஒரு கடை வச்சிருக்கேன் அங்கே வந்து ஏசி கண்டிஷன் ஏசியெலாம் போட்டுதான் வச்சிருக்கேன் அங்கே நான் ரொம்ப ஒரு ஒரு ஒரு வாரமாவது எனக்கு அது வந்து ஸ்டோர் உள்ள வச்சு சேகரித்து மக்களுக்கு விநியோகம் பண்ணுற மாதிரி எனக்கு வேணும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் எனக்கு அதுதான் எனக் ஆ ஓகே மேடம் எவ்வளோ காசு வந்து கேட்பீங்க நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கே வந்து எல்லாத்துலேயும் நீங்கள் போடுங்கள் ஒரு ஃபை அஞ்சு கேஜி அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ கொடுங்க எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு நாங்கள் கொஞ்சம் கம்மியாக வாங்கி பார்க்கறோம் எங்களுக்கு ஓகேன்னால் அதுக்கப்புறம் அடுத்த இது பேசிக்கலாம் எங்களுக்கு கோயம்பேடுக்கு வந்து கொடுத்தா போதும் ஆ ஓகேங்க கொள்முதல் விலையிலே நாங்கள் இது பண்ணி எடுத்துக்கிறோம் எங்களுக்கு கோயம்பேடுக்கு கொண்டாந்து கொடுத்துட்டா போதும் அங்கேயிருந்து எங்களுடைய வாடிக்கையாளர்கள வந்து எடுத்துப்பாங்கள் ஆ ஓகே ஓகே மேடம் நன்றி ஆ நன்றி நன்றி